ஹலோ சண்முகம் டிராவல்ஸா நாங்கள் சோழாங்குருச்சியில இருந்து பேசுகிறோம் டிராவல்ஸ் நேத்தியே புக் பண்ணியிருந்தோம் எல்லாம் குடும்பத்தோட வெளியூர் போலான்ட்டு புக் பண்ணியிருந்தோம் இன்னும் உங்கள் டிராவல்ஸ் இன்னும் வரலை ஏம்மா இப்படி லேட் பண்ணுறிங்க சொன்ன டைம்க்கு வரலைனா எப்படி நாங்கள் போய் சரியான இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகமுடியும் திரும்ப திரும்ப எப்படி உங்கள் இதில் வண்டியை நாங்கள் புக் பண்ணமுடியும் இதேமாதிரி டைவர் வச்சுருக்கிங்க ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆகமாட்டங்குது இப்படி இருந்தால் எப்படி நாங்கள் வெளியில டூருக்கு போகணும் சரியான இடத்துக்கு போகணும்னா எப்படி போகமுடியும் ஒன்று நீங்கள் டைவர் நல்லவங்களா வச்சுருக்கனு ஒன்று ஃபோன் கால் எது வரதை அட்டன் பண்ண மாட்டேகிறனோ